யூடியூப்பில் வந்து நாங்கள் நிறையா சேனல் பார்ப்போம் அதில் அதில் வந்து எங்களுக்கு எது எப்படி பிடிக்குதுன்னு சொன்னா சமையல் குறிப்பை தான் பிடிக்கும் சமையல் குறிப்புலாம் நான் ரொம்ப ரசிப்பேன் நான் சமையலில் வந்து எனக்கு ரொம்ப சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து எப்படியெல்லாம் சமைக்கிறாங்க நம்ம சமைக்கிறது எப்படி அவங்க சமைக்கிறது எப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பார்த்துக்குவேன் அதில் வந்து அவங்க வித்தியாசமாக சமைக்கிறதும் இருக்குது ஆனாலும் நம்ம சமைக்கிறதுதான் எனக்கு ரொம்போ பிடிச்சிருக்கு அவங்க சமைக்கிறதை பார்க்கையிலும் அவங்களுடைய டூட்டிக்கு அவங்க சமைக்கிறாங்க நம்ம வந்து குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சமைக்கிறோம் ஆனால் அந்த இது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்படின்ற இதைவிட எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டியாக சமைக்குவேன் மீன் வந்து வறுவலும் வச்சு குழம்பும் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க எடுத்து வச்சிவிட்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்டா கூட அது ஒன்றுமே கெடாது ரொம்ப நல்லா இருக்குது இப்படிப்பட்ட சமையல்காரி வச்சு எங்களுக்கு உண்மையாக வெளியில் எல்லாம் போய் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க கடையிலலாம் சாப்பிடவே மாட்டாங்க வீட்டுக்கு வந்து நான் என்ன சமைச்சு வச்சியிருக்கனோ அதையே தான் சாப்பிடுவாங்க அதனால் யூடியூப்பில் உங்களுக்கு பிடிச்ச உணவு என்னென்னா எனக்கு பிடிச்சது அந்த இந்த குரூப்பில் காமிக்குவாங்க ஞாயிற்றுக்கிழமையில அந்த இதில் வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்போ பிடிக்கும் அதையும் நல்லா பார்த்து சிலருக்கு சொல்லிக் கொடுப்பேன் அதே மாதிரி இங்கே என்ன கற்றுக் கொள் அதுலருந்து என்ன கற்றுக் கொண்டேன்னா அதில் நம்ம சமைக்கிறதை பார்க்கையில அவங்களுது வித்தியாசமாக இருக்குது அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவேன் அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம்